ஹலோ சொல்லுங்கள் மேடம் ஆ கிடைக்கும் மேடம் எவ்வளோ வேணும் ம் கிடைக்கும் மேடம் ம் சரி மேடம் அது எவ்வளோ ரேட்டுன்னுலாம் சொல்லிடுறேன் மேடம் ம் ஆ பார்த்து பேசி கொடுக்குறேன் மேடம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிங்க நீங்கள் கஸ்டமராக கண்டிப்பாக பேசி டிஸ்கௌண்ட் கொடுக்குறேன் மேடம் ஆ சரி மல்லிலாம் ரேட் கம்மிதான் மேடம் முல்லைலாம் இருக்குது நம்ம கையில ஆ சாமந்தி சாமந்தி மல்லி கிலோ நூற்றி ஐம்பதுருபா மேடம் ஆ முல்லை முல்லை வந்து நூறுபா மேடம் சாமந்தி வந்து கிலோ எழுபதுருபா மேடம் ஆ ரோஸ்ஸுலாம் இருக்குது மேடம் ரோஸ் எல்லா கலரும் இருக்குது எல்லோ ரெட்டு பிங்க்கு எல்லா கலரும் இருக்குது மேடம் நம்மகிட்ட ரோஸ்ஸுலாம் ஃப்ரெஷ்ஷாக வரும் மேடம் ஆ அதேமாதிரி கனகாம்பரம்லாம் நிறைய இருக்குது மேடம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் நான் அப்படியே அதுவும் சேர்த்து டெலிவரி கொடுத்துருவேன் மேடம்

ஆ சரிங்க மேடம் சரி மேடம் எங்கே எதாச்சிம் பக்கத்தில் ஃபங்க்ஷனுக்கு யாராச்சிம் கேட்டால் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேடம் ஆ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மேடம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா ஆ நீங்கள் அடுத்த அடுத்த கஸ்டமர் கொஞ்சம் காட்டி விடுங்கள் மேடம் நாங்கள் ஆ உங்களுக்கு நான் டிஸ்கௌண்ட் பண்ணி தர்றேன் மேடம் ஆ சரி டேட் என்னைக்குன்னு சொல்லுங்கள் மேடம் ஆ சரி மேடம் சரி மேடம் பைசா எப்படி ஜிபே மூலம் அனுப்புகிறீங்களா இல்லை நேரில் கொடுத்துர்றீங்களா மேடம் ஆ சரிங்க மேடம் நான் கொடுத்து அனுப்புகிறேன் அவங்க கையிலே கேஷ் கொடுத்துடுங்க மேடம் ஆ பூ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வேறு ஏதாச்சும் மல்லி அப்படி வேணுமா மேடம் ம் ம் ஆ சரிங்க மேடம் நம்ம கடையில் பூ மாலை பூச்செண்டு ஜடைப்பட்ட இதெல்லாம் நல்லாயிருக்கும் மேடம் எது எப்போ ஆ செய்வோம் மேடம் எல்லாமே சம்மங்கியில் செய்றோம் மல்லியில் செய்கிறோம் இந்த பட்டு நூல் இருக்குது அதிலல்லாம் செய்கிறோம் மேடம் ஆமாம் ஆ சரி எதுனா சீமந்தம்லாம் வந்தால் சொல்லுங்கள் மேரேஜிக்கெல்லாம் நல்லா மாலைலாம் நல்லா கொடுப்போம் ரிசெப்ஷன் மாலைலாம் நல்லாயிருக்கும் மேடம் ஜோதிகா மாலைலாம் அழகாக செய்து தருவோம் நாங்கள் பார்த்து ரேட்டும் கம்மி பண்ணி கொடுக்குறோம் மேடம் ஆ

ஆ சரி ஆ தேங்க்யூ மேடம் ஆ வரட்டும் ஆ தேங்க்யூ மேடம் ஆ